உங்கள் மதம் உங்களுக்கு சமூக சேவையை பற்றி போதிக்கிறதா இது எவ்வளவு அடிக்கடி நடைமுறைப்படுத்தப்படுகிறது மற்றும் நீங்கள் என்னென்ன சமூக சேவையை செய்கிறீர்கள் ஆம் எனக்கு எம் மதம் சமூக சேவைப்பற்றி நிறையவே எனக்கு போதிச்சுருக்குது இது எவ்வளவு எவ்வளவு ஆழமா போதிச்சுருக்குனாக்க எனக்கு எங்கள் என் ஊரில் உள்ள முதியோர்களுக்காக அரசியல்ல உள்ளவர்களோ மற்ற மதத்தை சார்ந்தவங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னா என்னால் முடிஞ்ச சமூக சேவையை நான் செஞ்சுக் காட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம் உடம்பு சரியில்லைனா கூட அவங்கள கூட்டிட்டு போகிறதுலேருந்து ஏதா செலவுக்கு காசு இல்லைனா ஏதோவொன்று பண்ணுறதுலேருந்து நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது புக் இல்லை பேனா இல்லேன்னு சொன்னாக்க அதுலேருந்து என்னால் முடிஞ்ச உதவியை நான் செஞ்சுகிட்டுருக்கேன் நான் என்ன வேலை செய்யறேன்னு கேட்டாக்க நான் பெயிண்டிங் கான்ரேட் செஞ்சுட்டு இருக்கேன் அதில் வர்ற ஊதியத்தில் ஒரு ஒரு பர்சென்டேஜாவது நான் என்ன பண்ணுறேன் சமூகத்துக்கு தேவையான இதை தான் நாங்கள் செஞ்சுட்ருக்கோம் அது போக பார்த்திங்கன்னாக்க எங்கள் பள்ளியிலையும் எங்கள் ஆர்சி பள்ளியிலையும் நடுநிலை பள்ளிகள்லையும் பார்த்திங்கனாக்க கொழந்தைங்களுக்கு ஃபீஸே இல்லை இந்த மேலத்தூர் பங்குறேனு ஒரு ஆர்சி நடுநிலை லி லிட்டில் ஃப்ளவர் ஆர்சி ஸ்கூல்னு ஒன்று இருக்குது அந்த ஸ்கூலில் பார்த்திங்கனாக்க பிள்ளைங்களுக்கு கிறிஸ்டின் ஸ்கூலு சுத்தமாக ஃபீஸே கிடையாது அங்கே எல்லாம் அந்த மாதிரி என் அதில் இருக்கற சுமார் ஒரு ஐந்நூறு பிள்ளைங்க படிக்கிறாங்க அது இல்லாமல் பார்த்திங்கனா அவங்களுக்கு வந்து ஃபீஸே கிடையாது இலவசமாக தான் பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அது இல்லாமல் இப்போ இப்போ ஃபீஸ் வாங்குகிற பள்ளிகள்லையும் பார்த்தீங்கனாக்கா மற்ற மற்ற ஸ்கூலை காட்டிலும் அவங்க கிறிஸ்டின் ஸ்கூலில் வ வந்து ஃபீஸ் கம்மியாகதான் இருக்கும் அதுலையுமே பார்த்தீங்கனாக்க அதிகமாக மார்க் வாங்கினவங்களுக்கு வந்து ஃபீஸே இல்லாமல் கூட பர்சன்டேஜ் கம்மியாக பண்ணி அவங்கள படிக்க வைக்கிறாங்க ஊனமுற்றோர்கள் அனாதை கொ கொழந்தைகள்ல வந்து அ அனாதையாக இருக்க கொ கொ அந்த கொழந்தைங்க மு முதியோர்கள் கணவரால் கைவிடப்பட்டவர்கள் எல்லாத்துக்குமே அவங்க ஒரு ஆசிரமம் இருக்குது அவங்களுக்கான கல்வி அவங்களுக்கான மருத்துவ வசதி எல்லாமே செஞ்சுக் கொடுத்துட்ருக்காங்க இந்த சமூகத்தில் அனாதைகளுக்கு படிக்க வச்சு அவங்களையும் பெரிய ஆளாக்கி டாக்டராவோ மற்ற மற்ற அவங்களுக்கு தேவையான படிப்புகளை கொடுத்து பெரிய லெவலில் கொண்டு வந்து கொண்டு போய் சேர்க்குறதுல என் சமூகம் வந்து நிறையவே சமூக பணியாற்றி கொண்டு இருக்கிறது அதுபோக ஒரு ஒரு ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அந்த ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் எவ்வளோ டீச் நூறு டீச்சர்ஸ் இருக்காங்க ஒரு பத்து பஸ் இருக்குதுன்னாக்கா அந்த பத்து அந்த ஸ்கூலை வச்சு எவ்வளவோ பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டுருக்காங்க அதில் ஆயம்மா இருப்பாங்க க்ளீனர்ஸ் இருப்பாங்க பஸ் ட்ரைவர்ஸ் இருப்பாங்க டீச்சர்ஸ் இருப்பாங்க ஸ்கூல் பராமரிப்புக்கானய அந்த ஆட்கள் நிறையா பேர் அங்கே இருப்பாங்க அதெல்லாம் கடந்து ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இப்படின்னாக்க இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ ஸ்கூல் இருக்கும் அந்த ஸ்கூலில் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ வேலை வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க அந்த சமூகத்துக்கான அந்த சுற்றி உள்ள கிராமங்களுக்கும் எவ்வளோ வேலைவாய்ப்பை கொடுத்துட்டுருக்காங்க அதுவும் இல்லாமல் நம்ம சிஸ்டர்ஸு ஃபாதர்ஸெலாம் வந்து கிராமப்புறங்களுக்கெலாம் சென்று அவங்களுக்கு தேவையானதை வந்து செஞ்சுக் கொடுத்துருக்காங்க இந்த குளிர் காலங்களெலாம் பார்த்திங்கனாக்க எங்கள் எங்கள் மேகலத்தூரில் இருந்தே போயிட்டு ஒவ்வொரு கிராமத்தை தத்தெடுத்து அவங்களுக்கு குளுர் காலங்களில் போர்வைகளும் பிள்ளைங்களுக்கு வந்து புக்கு பேனா நோட்டு இல்லாதவங்களுக்கு செய்யறாங்க இந்த கும்பகோணம் மறை மாவட்டத்தில் பிள்ளைங்களை அவங்களாவே தத்தெடுத்து இத்தனை வருஷத்துக்கு நாங்கள் படிக்க வைக்கிறோன்னு சொல்லி ஸ்பான்சரும் பண்ணுறாங்க இ இன்னும் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படி போனீங்கன்னாக்க அவங்க வந்து ஒரு பத்தாவது வரையும் அவங்க படிக்க வைக்கிறாங்க அதுக்கப்புறம் பத்தாவதுக்கப்புறம் இன்னொருத்தவங்களை அவங்க ஸ்பா த தத்தெடுத்து அவங்கள ஸ்பான்சரு இன்னொரு பிள்ளைங்கள தத்தெடுத்து அவங்கள ஸ்பான்சர் பண்ணி அவங்கள படிப்புக்கான செலவுகள் அவங்க வீட்டுக்கு தேவையான மளிகைப் பொருட்கள் க க க கழிப்பிடங்கள் எதுவும் இல்லையோ அவங்களுக்கான தேவையான எல்லாத்தையுமே அந்த மறை மாவட்டத்துலேருந்து ஒரு ஸ்பான்சர் வெ வெளிநாட்டிலேருந்து ஸ்பான்சர்னு ஒன்று அவங்க எடுத்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க இப்போ நம்ம அப்துல்கலாம் ஐயா கூட பார்த்திங்கனாக்க நம்ம சென்ட் ஜோசப் நம் தி திருச்சி சென்ட் ஜோசப்பில் ரொம்ப அடி தட்டுலேருந்து வந்தவர் தான் அவரு அந்த சென்ட் ஜோசப்பில் படிச்சு பெரிய விஞ்ஞானியாக ஆயிருக்காருனாக்க அது நம்ம மறை மா நம்ம சமூகத்துக்காக நம்ம சமூகத்தில் உள்ள அந்த சென்ட் ஜோசப்பு காலேஜில் படித்ததுனால படிச்சு அவர் அந்த அந்த இடத்துக்கு போயிருக்காருன்னால் அது பெரிய விஷயம்தான் அது அது எல்லாத்துக்குமே அது அது உலகத்துக்கே பெ பெருமைப்படக்கூடிய விஷயம் ரெண்டாவது அன்னை தெரசா அன்னை தெரசா ஆற்றாத அது வந்து அந்த தொண்டே கிடையாது அவங்க எல்லாத்துக்குமே இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு தொழுநோயாளிகளுக்கு அனைவருக்குமே எல்லாத்துக்குமே அவங்க பணி த அவங்க அவங்க தொண்டு பெரிய தொ தொண்டு சமூக சேவையாகவே ஆற்றியிருக்காங்க கடைசி காலத்தில்க் கூட அவங்க சமூக சேவை நிறையாவே ஆற்றியிருக்காங்க அதுபோக மற்ற இடங்களை காட்டிலையுமே இங்கே ஸ்காலர்ஷிப் நெ நிறையா இருக்குது ம ம மதிப்பெண் அதிகமாக எடுத்துருக்காங்களா அவங்களுக்கு இந்த சமூகத்தில் பார்த்தீங்கனாக்க இந்த ஸ்கூல்ஸில் கிறிஸ்டின் ஸ்கூல்ஸில் வந்து ஃபீஸே இல்லாமல் அதாவது இப்போ மார்க்கு இப்போ ஐந்நூறுக்கு நானூற்றி தொண்ணூறு நா நா நானூற்றம்பது மார்க் எடுத்திருக்காங்கன்னா அவங்களுக்கு நிறையவே ஸ்பான்சர் பண்ணி அவங்கள படிக்க வச்சு ஃபீஸ் இல்லாமல் படிக்க முடியாத பிள்ளைங்களையும் தெ தேர்ந்தெடுத்து அவங்கள படிக்க வச்சு பெரிய பெரிய ஆளாக்கிருக்காங்க அதில் கத்தோலிக்க திருச்சபை வந்து நிறைய சமூக சேவையாற்றி இருக்குது பிறகு நிறைய ஸ்கூல் பார்த்தீங்கனாக்கா அனாதை ஆசிரமங்களும் முதியோர் இல்லங்களுக்குமே பார்த்தீங்கனாக்க நிறையாவே அவங்களது அவங்களோட பணியை வந்து நெ நிறையா செய்வாங்க அனாதைகளாக எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்குலாம் கொண்டு வந்து அவங்கள முதியோர்களையும் அதே மாதிரி கணவரால் கைவிப்பட்டவர்களையும் அது மாதிரி எல்லா வேலையுமே நம்ம சமூகம் வந்து நெ நிறையா உதவி செஞ்சுட்ருக்காங்க அவங்களுக்கான மு முதியவர்களெலாம் இப்போ இப்போ பெற்ற பிள்ளைகளே கைவிடப்பட்டு அவங்களாம் உதறி நிலையில் கூட அவங்க பார்த்தீங்கன்னா முதியோர் இல்லத்துக்கு வந்து இவங்கள அடைக்கலம் கொடுத்து சாகிற வரைக்குமே அவங்க அவங்க அங்கே தான் இருக்கிறாங்க அவ்வளோ தூரம் அந்த சமூகம் வந்து இந்த சமூகத்துக்கு வந்து இந்த தெ இந்த திருச்சபையானது வந்து நிறையவே செஞ்சுட்ருக்குது கிறிஸ்டின் ஸ்கூல்ஸில் ந பார்த்தீங்கனாக்க மற்ற ஸ்கூலை காட்டிலையுமே இதில் ஃபீஸும் கம்மி கனிவு பரிவு எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க எல்லா வகையிலியுமே என் சமூகம் வந்து நிறையாவே இந்த அத து இந்த இந்த தொண்டை ஆற்றிகிட்டிருக்காங்க